அந்த நாளேல்லாம் நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் மலைக்கு காலையில் எந்திரிச்சால் பழைய கஞ்சி ஊற்றி எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு தொட்டுக்க ஏதோ ஒரு ஊறுகாய் வச்சு எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுன்னு மலைக்கு மூணுமணி ஆனால் கஞ்சி ஊற்றி எடுத்துகிட்டு போய்டுவாங்க நாங்கள் எந்திரிச்சு தண்ணி க வாசல் சாணம் கரைச்சு வாசல் தெளிச்சு வாசக்கூட்டி பாத்திரம் கீத்தரம் விளக்கி கழுவி போட்டுவிட்டு அதுக்கு பிற்பாடு பிள்ளைங்களுக்கு எது தேவையானது கொஞ்சம் ஏதோ சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு வே பு ஒரு கடை கண்ணிக்கு அனுப்பி வச்சுப்புட்டு இருக்கிற வீட்டுல துணிமணி எல்லாம் துவச்சி க இதுன்னுட்டு வீட்ட பாத்திரம் இதெலாம் விளக்கி கழுவி வச்சுட்டு நாங்கள் செவனே வீட்ல அந்த வேலைங்களலாம் செஞ்சிக்கிட்டு நாங்கள் இருந்தோம் அப்புறம் பொழுதோட அவங்க நாலு மணி ஆனால் மலையிலிருந்து கல் உடச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க அவங்களுக்கு தேவையான தண்ணி பொறுப்பெல்லாம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க சத்த நேரம் படுத்து உறங்கி அதுக்கு பிற்பாடு அவங்க எந்திரிச்சு இந்த உளி எல்லாம் தட்டுணும்ல காலையில் வேணா வேலைக்கு போணுமுன்னு எந்திரிச்சு காலையில் விடிய நாலுமணிக்கு பொழுதோட நாலுமணிக்கு பட்டறவச்சி உளி எடுத்து அந்த பட்டறய ஊது நாங்கள் ஊதுனால் அவங்க உளியை தட்டுவாங்கள் நாங்கள் ஊதணும் பட்டறய ஊதுனால் அவங்க உளியை தட்டி அது வச்சிட்டு அப்புறம் நைட்டு ஏதோ எங்களுக்கு வீட்டுக்கு பிடிச்சமாரி ஒரு சாப்பாடு சாதம் தான் வைக்கணும் செஞ்சு பிள்ளைங்களுக்கு போட்டுட்டு அந்த நைட்டு செஞ்சுனு அப்புறம் நாங்கள் படுத்துக்கணும் காலையில் எந்திரிச்சு இந்தமாதிரி அவங்க இந்தமாதிரி வேலைக்கு அப்படி போவாங்க அம்மா அப்பாவா அம்மா அப்பாவும் அந்தமாதிரி தான் செய்வாங்க எங்களை அந்த நாளையில் எங்களையும் பிள்ளைங்களையும் நாங்கள் அவங்களும் கஷ்டப்பட்டுதான் எங்களலாம் வளர்த்தாங்க அவங்களும் மலைக்கு எங்கள் அப்பாவெலாம் போய் மலையில் வேலை செஞ்சுதான் எங்களை வளர்த்தாங்க நாங்கள் வேற கு எங்கள் குடும்பத்தில் வேற நாங்கள் அஞ்சு ஆறு பிள்ளைங்க நாங்கள் அஞ்சு ஆறு ஏழு எட்டு பிள்ளைங்க எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்கள் அம்மாவும் அப்பாவும் எங்களை அப்படி எல்லாம் வளர்த்தாங்க என்ன கொஞ்சம் காடு இருந்ததனால விவசாயம் எங்கள் அம்மா காலையில் எந்திரிச்சால் காட்டுக்கு போய்டும் கம்பு இருக்கும் காட்டில கம்பு காலையில் போய் அறுத்தேன் அறுவடை செஞ்சு கம்பு சோளம் இதெல்லாம் விளச்சி அதெலாம் அறுவடை செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்கள் அதெலாம் நாங்கள் பொறுமையாக அது இப்போ கையில்கோட அப்படியே தேய்ச்சி அந்த நாளையில் அப்படியே கம்பை அந்த கு பொட்டை த தண்ணி கொஞ்சண்டு ஊற்றி அந்த பொட்டை எடுத்துகிட்டு தனியாக அந்தமாதிரி இடிச்சு அப்புறம் கொலிச்சி அந்தமாதிரி எங்கள் அம்மாவெலாம் சமைச்சி அது கூலுமாதிரி காலையில் எங்களுக்கு ஆளுக்கு ஒரு டம்ளர் கூழ் மாதிரி கொடுக்கும் அப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்கதான் அப்பாவா அப்பாதான் கல் வேலை கல் வேலைக்கு போவாங்க இப்போ இருக்கிறவங்க என்ன கடைக்கு போகிறாங்க பாலிஷாக போகணும் பாலிஷாக வரணும்னு நினைக்கிறாங்க அப்போ உழைப்பு வேற இப்போ உழைப்பு வேற அவங்க அவங்களுக்கு இப்போ இந்த கடையில் வேணுங்கிறது இருக்குது அவங்க அவங்க செஞ்சிக்கிறாங்க ஏன்னா அந்த நாள் கஷ்டம் இப்போ கிடையாது அந்த நாளையில் ஏகப்பட்ட கஷ்டம் வரவெல்லாம் காட்டில அறுத்து அது இதுன்னு பண்ணி அது இந்த திருவையில் போட்டு அது நல்ல திருவையில் இடிச்சு அப்புறம் உரல்ல போட்டு அது தீட்டி அது கழுவி அதை நாங்கள் கொழம்பு அதை சமைச்சி சாப்பிட்டு அப்புறம் ஏதோ ஒரு கொழம்பு ஒரு முருங்கக்கீரையோ இந்த காட்டில விளையிற புளிச்ச கீரையோ இந்த இந்த கீரை இந்த அவித்திக்கீரை சிறுங்கீரைர பெருங்கீரைலாம் காட்டில கிடக்குங்க எங்களுக்கு அந்தமாதிரி கீரைலாம் பறிச்சிகிட்டு வந்து எங்கம்மா அது கடைஞ்சி சட்டியில போட்டு அது கடைஞ்சி அது தாலித்து அதுக்கு ரவுண்டு குழிபோட்டு அதுமாதிரி கடைஞ்சி எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்குது எங்கம்மா அந்தமாதிரிலாம் செஞ்சிருக்குது கீரை வேணுங்கிறது நாங்கள் சாப்பிடுவோம் நல்லா அந்த நாளையில் இந்த அரக்கீரை சிறுங்கீரை அப்புறம் காட்டில எங்கம்மா அந்த ஒரு ரெண்டு பாத்தி கத்தரிக்கா மிளகாய் இந்த புடலங்கா பீக்கங்கா இந்தமாதிரி காய்கறியெல்லாம் கொஞ்சம் போட்டு பிள்ளைங்கள் இருக்கிறாங்களேனு விவசாயம் பண்ணும் அந்தமாதிரி நாங்கள் அதெலாம் சாப்பிட்டு இருக்கிறோம் புடலங்காலாம் கொடிகொடியாக போகும் நம்ம காட்டில முருங்கைமரம் வச்சிருந்தால் முருங்கத்தலைய ரெண்டு பறித்து அது கூட்டுமாதிரி கொழம்பு வச்சு அது கம்பு இடித்து அது சாப்பிட்டுருக்குறோம் அரைக்கீரை அதுவும் கொஞ்சம் கூட்டுமாதிரி வச்சு அதுவும் சாப்பிட்டுருக்கிறோம் இந்தமாதிரி க கீரை வகையும் நிறையா சாப்பிட்டிருக்குறோம் காய்கறியும் அந்த நேரம் காட்டில் போட்டது தக்காளி வெங்காயம் மிளகாய் இந்தமாதிரி விவசாயத்தைப் போட்டு நாங்கள் சாப்பிட்டிருக்குறோம் ஆம்பளைங்கலெலாம் எதாவது ஷே ஷேர் பண்ணி நாங்கலாம் சாப்பிட்டுடுவோம் எல்லோரும் சேர்ந்து வேலையை பை பையனை பெற்று எங்கள் பயலுக பற்றியா